இப்போ திடீர்ன்னு குழந்தைங்கள் விளயான்டுகிட்டு இருந்தாங்கன்னால் விளையாட்டு முறையை தடுக்கிறதுக்கு குழந்தைகள் வன்முறை தடுப்பு சட்டம் இருக்குது சிறார் பள்ளி இருக்குது குழந்தைங்களுக்கு தேவையான சிறார் பள்ளி குழந்தைகள் ஒழிப்பு சட்டம் இதுதான் இருக்குது